சவாரி செய்கிறதுன்னா பீச்சு தான்ங்க கடற்கரைய பாத்தோம்மா ஒரு மீனை வாங்கி சாப்பிட்டமா இப்படியே ஒரு சவாரி குதிரை மேலே ஏறி உக்காந்தோம்மா அது என்ன ஒரு பிரச்சனை அந்த குதிரைகாரன் வந்து பார்த்துகிட்டே இருப்பான் டையத்தை இல்லைன்னா ஒரு ஒரு ரேடியஸ் மாதிரி வெச்சுப்பான் இவ்வளோ தூரத்தில் போய்விட்டு குதிரையை திருப்பிட்டு வந்துடணும் அப்படின்னு அவனுக்கு ஒரு கணக்கு இருக்குது அவ்வளோ தூரம் தான் அவன் ஓட்டுவான் நம்மள்ட்ட காசு பணம் இருந்துச்சுன்னா நம்ம தனியாகவே ஒரு ரோடை போட்டு அதுலேயே கூட நம்ம குதிரை ஓட்டலாம் குதிரை சவாரிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் முதல்ல கத்துக்கிற வரைக்கும் கஷ்டம் தான் எல்லாமே நீச்சல் கத்துக்கிறோம் சைக்கிள் கத்துக்கிறோம் காரு கத்துக்கிறோம் வண்டி ஓட்ட கத்துக்கிறோம் எல்லாமே கஷ்டம் தான் கற்றுக்கிட்டதுக்கப்பறம் அது ஒரு பெரிய விஷயமாக இருக்காது அதே மாதிரி தான் குதிரை எந்த சவாரியாக இருந்தாலுமே அதான் சின்ன வயசில் ஒரு வாட்டி குழந்தையா இரு கொழந்தை எல்லாம் இல்லை என்ன ஒரு ஏழாவது படிச்சிட்ருப்பேன் எல்லாம் அங்கே ஒட்டகம் வந்திருக்கு ஒட்டகம் வந்திருக்குன்னு சொல்லிட்டுருந்தானுங்க என்னம்மா எனக்கு ஒட்டகம்னாலே என்னென்னு தெரியாது ஒட்டகம்ன்னா பாலைவனத்தில் ஏதோ ஒரு உயிரினம் ஹைட்டாக இருக்கும் அப்படின்னு டைனோசரு மாதிரி அதெல்லாம் எங்கே இருக்கோ ஏதோ இருக்கோ அப்படின்னு நான் நெனைச்சிக்கிட்டேன் அப்போல்லாம் ஃபோனு இதெல்லாம் டிவில்லாம் கிடையாதா இந்த மாதிரி தான் நான் நெனைச்சிக்கிட்டுருந்தேன் போய் பார்த்தா தெரியுது எவ்வளோ உசரம் ஏ அப்பா எவ்வளோ சவாரின்னு கேட்டால் முப்பது ரூபான்னான் மேலே பலகை மாதிரி அடித்து ஏறி மேலே உக்கார்ந்து பார்த்தா அவ்வளோ ஹைட்டு அந்த சவாரி வந்து என் வாழ்நாளில் மறக்கவே முடியாத சவாரி நான் குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணி இருக்கேன் பண்ணேன் ஒட்டகச்சிவிங்கி மேலே பண்ணியிருக்கேன் ஒட்டகச்சிவிங்கியா இது பேர் என்ன ஒட்டகத்து மேலே ஒட்டகத்து மேலே சவாரி பண்ணி இருக்கேன் யானை மேலே தான் இன்னும் பண்ணலை பண்ணுவோம் அதையும்